இந்தியாவில் பார்த்திட்டிங்கனா தமிழ்நாட்டில் வந்து பருவநிலை ஒரு மாதிரியா இருக்கும் அதே வந்து வெளி மாநிலத்தில் அதொரு சூழ்நிலை வேறையாக இருக்கும் இப்போ இந்த இந்த மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்துல நம்மளுக்கு வந்து மழை காலம் ஆனால் இப்போ சூழ்நிலையே மாறி போச்சு ஆடி மாதத்துல மழையுமில்லை ஒன்னுமில்லை எங்கையோ பெய்யிது அது இங்கே பேய வேண்டிய இடத்துல பேய மாட்டேங்கிது பேயாத இடத்துல பெய்யிது அந்த மாதிரி பருவநிலையெல்லாம் மாறி வருது இப்போ நம்மளுக்கு இங்கே மழை பேஞ்சிதுன்னா கேரளாவுல மழை இல்லை அங்கே பெய்யும் போது இங்கே மழை இல்லை ஆனா ஏகம் பெய்யும்போது என்ன ஆகுதுன்னா வரட்சிக்கிறதே வராது ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை எங்கமே கிடையாது வெளிநாட்டுலையும் சரி இங்கே நம்மளுக்கு இங்கே பகலாக இருந்தா அங்கே இரவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி இருக்கும் போது பருவநிலை ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்தாப்படி பருவநிலை மாறித்தான் தீரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது இயற்கையினுடைய ஒரு இது அப்படி அமைஞ்சிருக்குது